எனக்கு பிடித்த உணவுனு சொன்னால் சிக்கன் ரைஸ் புரோட்டா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசிலேருந்து சிக்கன் ரைஸ் புரோட்டானால் சாப்பிடுவேன் எங்கேயாது வெளியில் கிளம்புனாலும் ட்ராவலிங் போனாலும் சிக்கன் ரைஸ் புரோட்டா அந்த மாதிரி நான் அதுதான் பிடிக்கும் இப்போ சாப் வீட்டில் இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுவேன் சிக்கன் ரைஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன் இல்லைனாலும் ஆட்ரு போட்டு சாப்பிடுவேன் ஹோட்டலில் ஆட்ரு போட்டு சிக்கன் ரைஸ் புரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அதைதான் விரும்பி சாப்பிடுவேன்